ஆ சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன ஆ சரி சரி ம் இப்போது கார் கார் வந்து இப்போ உங்களுக்கு கொஞ்சம் தெரியுமா இல்லை ஒன்றுமே சுத்தமாக தெரியாதா ஓகே நீங்கள் வந்துட்டு இப்போது எந்த நாள் அன்றைக்கி வர முடியும் எத்தனை எவ்வளோ நேரம் நீங்கள் உங்களால் இங்கே எவ்வளோ நேரத்துக்கு இங்கே க்ளாஸில் இருக்க முடியும்

உங்களுக்கு மட்டும் தனியாக எடுக்கணும் அப்படின்னா அப்போ வந்து கட்டணத்தொகை வந்து கொஞ்சம் கண்டிப்பாக அதிகமாகும் உங்களுக்கு பரவாயில்லையா ஓகே அப்போ உங்களுக்கு தனியாக ஒரு ஆளுக்கு மட்டும் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி ஆணு ஆண் ஓட்டுநர் போ போதுமா இல்லாட்டி பெண் ஓட்டுநர் தான் கண்டிப்பாக வேணுமா நீங்கள் பாதுகாப்பாக உணர மாட்டீங்க சரி ஓகே சரி ஓகே உங்களுக்கு வந்துட்டு பெண் ஓட்டுநரே நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணுறோம் உங்களுக்கு வந்து ஃபீ கட்டணத்தொகை வந்து எப்படியும் ஆறாயிரம் ஆகும் ஒரு மாதத்துக்கு

ஆ இந்த நாங்கள் வந்து திங்கள்லிருந்து வெள்ளிக்கெழமை அஞ்சு நாள் எடுக்கிறோம் எங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஆமாம் ஒரு மணி நேரம் தான் எங்களுக்கு இப்போ வந்துட்டு இப்போ பெட்ரோல் விலையெல்லாம் ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சிங்கிறதுனால எங்களுக்கும் வந்துட்டு கார் ரிப் நிறைய ரிப்பேர் எல்லாம் வேறு ஆகுது அதனால் நாங்கள் எல்லாமே சரி கட்டணும் எங்களுக்கு இந்த தொகை தான் எங்களுக்கும் கரெக்டாக இருக்கும் இல்லை இல்லை இல்லை இல்லை இல்லை இல்லை அதெல்லாம் உங்களுக்கு கிடையாது அது நாங்கள் பார்த்துப்போம் எங்களுக்கு கீழே நீங்கள் எந்த விபத்தும் நேரவே நேராது ஏனால் நாங்கள் அதுக்கு சேஃப்ட்டியாக வந்து நாங்கள் எங்கள் காலுக்கு கீழே அந்த கண்ட்ரோலையும் நாங்கள் வச்சுருக்கோம்

ஆ அதெல்லாம் இருக்குது காப்பீடெல்லாம் இருக்குது ஆ நீங்கள் உங்களுக்கான காப்பீடும் இருக்குது நீங்கள் அதை பற்றிலாம் கவலையேப்பட வேண்டாம் நாங்கள் வந்து உங்களுக்கு வண்டி நல்லா ஓ கட்டு கற்று தரப்படும்ங்கிறதுக்கு நாங்கள் கேரண்ட்டி கொடுக்குறோம் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னால் ஒரு ஒரு மாதத்துலே நீங்கள் கற்றுக்கலாம் ம் ம் நாங்கள் முதல்ல வந்துட்டு ஒரு க்ரௌண்டில் தான் சொல்லிக் கொடுப்போம் எங் அங்கே யாரும் இல்லாத இடத்துல தான் நாங்கள் முதல்ல சொல்லிக் கொடுப்போம் நீங்கள் வந்து கார் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நகர ஆரம்பிக்கிறீங்க நகர்த்த ஆரம்பிச்சுட்டீங்க உங்களுக்கு ஓகே பரவாயில்ல அப்படின்ருக்கும் போது தான் நாங்கள் சாலைக்கே உங்களை அடுத்தது கூட்டிகிட்டு போவோம் அடுத்த லெவலுக்கு அதனால் நீங்கள் அதை ஆ நாங்களே எடுத்து கொடுத்துருவோம் அதை சேர்த்துதான் இந்த கட்டணமே ஆ உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் அதனால் நீங்கள் அதை பற்றி நீங்கள் ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஓகே நன்றி ஆ இல்லை இல்லை நீங்கள் கட்டணத்தை செலுத்திவிட்டு தான் நீங்கள் சேரணும் ஆ திங்கக்கெழமைலேந்து நீங்கள் சேர்ந்துக்கலாம் தாராளமாக திங்கக்கெழமைலேந்து சேர்ந்துக்கலாம் நீங்கள் கட்டணத்தை செலுத்தும் போது உங்களுடைய அடையாள அட்டை எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க நாங்கள் அப்போ தான் வந்து நாங்கள் முதல்ல எல்எல்ஆர் அப்ளை பண்ணிவிட்டு தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கணும் ஆமாம் ஆதார் கார்ட் மட்டும் போதும் இல்லை எல்எல்ஆர்க்கு அது தேவைப்படாது நம்ம ஓட்டுநர் உரிமம் வாங்கும் போது தான் ஃபோட்டோவெலாம் தேவைப்படும் ஓகே ஓகே நன்றிம்மா ஆ